வணக்கம்மா

ஆ ஓகேம்மா இப்போ உங்கள் பையன் நல்ல மார்க் தான் எடுத்துருக்காங்க இதனாலயே ஃபீஸ்ஸில் கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கீங்க லெவன்த்தில் ம் ஓகே ஓகே ஆ ஷோர்ராக இந்த மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பே கொடுப்போம் அது மாதிரி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே இங் இங்கே கோச்சிங் தனியாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டட் ஸ்டுடென்ட்ஸ்லாம் வந்துட்டு தனியாக கோச்சிங் தனியாக பண்ணிட்டுருக்கோம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபீஸ்ஸு லெவன்த்து டுவெல்த்துக்கு ஃபார்ட்டி எயிட் தெளசன்ட் வரும் பெர் இயர்க்கு ஆ இது இல்லாமல் நீங்கள் இப்போ பஸ்ஸில் வர்ற மாதிரி அனுப்பி விட்ற மாதிரி இருந்திங்கன்னா பஸ் ஃபீஸ் தனியாக இருக்கும் ஆ இப்போ இந்த மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்றதுனால் அப்படியா ஓகேகா ஹாஸ்டல் அப்படின்னா ஓகே ஓகே அது பாத்து பண்ணிக்கலாம் இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ்ஸு ஹாஸ்டல் ஃபீஸ்ஸில் எதுவும் கம்மி பண்ண முடியாது இந்த ஃபீஸ்ஸில் கோர்ஸ் ஃபீஸ்ஸில் வேணும்னா ரெட்யூஸ் ஆகும் எப்படியும் ஒரு டென் பெர்சென்ட் கிட்ட ரெட்யூஸ் பண்ணிவிடுவாங்க ஆ அது நேரில் வந்திங்கன்னா அவங்க என்ன கோட்டா இதெல்லாம் பார்த்து அது ஃபீஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப்லேயே வந்துட்டு இங்கே இருக்கிற ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டிஸ்ஸும் இங்கே ரொம்பவே நல்லாவே இருக்கும் கேம்ப்பஸ்க்கு பக்கத்திலேயே தான் ஹாஸ்ட்டல்ருக்கு அதனால் ஒன்றும் அவங்க ரொம்ப ட்ராவெல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஸ்டடீஸ்லையும் கரெக்ட்டாக அவங்க கான்செண்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும் இங்கே அதுலாம் சின்ன குழந்தைங்கன்றதுனால ஃபுட்டெல்லாம் ரொம்பவே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க

கண்டிப்பாக இங்கே எல்லாருமே பார்த்துப்பாங்க ஹா ம் ஹாஸ்ட்டல் இது வரைக்கும் எந்த ப்ராப்லமுமே வந்தது கிடையாது நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் தான் எங்கள் ஸ்கூல் இப்படி ஒரு நேம்ல இருக்கு ஆ நீங்கள் ஆ ஒன்றும் ப்ராப்லம் இல்லைமா நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் டென்த்து டீசியும் எடுத்துகிட்டு வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் ஃபீஸ் அவ்வளோ ஒன்றும் அதிகமாகலாம் இருக்காது நல்ல மார்க் எடுத்துருக்கதுனால் எப்படியும் ஃபீஸ் கம்மியாகும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேம்மா தேங்க்ஸ்